ஜலதோஷத்தை குணப்படுத்துறதுக்கு இங்கே அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது துளசி தான் அதிகமாக பாட்டி வைத்தியன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து துளசி தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க சில பேர் வந்து கீழாநெல்லி சாப்பிட சொல்லுவாங்க சில பேர் வந்து ஜலதோஷத்துக்கு வந்து இப்போ நம்ம டேப்லட் ஆங்கிலேய மருத்துவ முறையில் வந்து டேப்லட்டை யூஸ் பண்ண சொல்லுவாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழாநெல்லி இந்த அடுத்தது இந்த முருங்கைப்பூ வந்து எண்ணெய்யில போட்டு மூக்கில காய்ச்சி ஊற்றுவாங்க அதுக்கப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் வச்சு நெஞ்சில் வச்சு சுட பூண்டு இதில் வந்து தேங்காய்ண்ண நல்லெண்ணெய்யில வச்சு கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஆற வச்சு நெஞ்சுல வச்சு தேய்ப்பாங்க நெஞ்சு சளி அதிகமாக இருந்ததுன்னா ஜலதோஷத்தை அடிக்கணும்னா ஒரே வழி துளசி செடி தான் காலைல குளிச்சிவிட்டு வெறும் வயித்தில் ஒரு நாலு நாலு துளசி செடியை சாப்பிட்டு வந்தோம்னா ஜலதோஷம் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி இது தான் நம்ம ஜலதோஷம் போக்குறதுக்கு ஒரு கிராமத்தில் யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான வழியாக இருக்கும் எல்லா வீட்லையும் வீட்டுக்கு வீடு முன்னாடி துளசி செடி இருக்கும் ஸோ அவங்க வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க கிராமத்து வீட்டில் பெரிய பெரிய வீட்டுலல்லாம் பார்த்திங்கன்னா துளசி மாடம்னே ஒன்று வச்சுருப்பாங்க வீட்டோட நடு ஏரியாவில் வந்து ஒரு துளசி செடியை வச்சு அதை சுற்றிலும் வழிபடுறது பாரம்பரிய ஒரு பழக்கமாக இருந்தது அதை இல்லாமல் இன்னும் நிறைய மூலிகை செடிகள் இருக்கு கிராமத்தில் இன்னும் நிறைய வைத்தியங்கள் அதுக்கெல்லாம் இருக்கு நன்றி வணக்கம்